நான் அதிகம் விரும்பிப் பார்க்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா பிற மாவட்டச் செய்திகள் அந்த பிற மாவட்டச் செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் என்னென்ன நடக்குது என்னென்ன வகையான பிராப்லம்ஸ் வருது அதுக்கு என்னென்ன வகையான சொலுயூசன்ஸ் கொடுக்கறாங்க ஸோ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க அதனால் பிற மாவட்டச் செய்திகள் நான் அதிகம் விரும்பிக் கேட்பேன் பாலிவுட் செய்திகள் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு பாலிவுட்டை பற்றி அதிகம் தெரியாது அதனால் நான் அந்த ஏரியாவுக்கு போகறது கிடையாது ஸோ நான் விருப்பப்படுறது பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கில் பிற மாவட்டச் செய்திகள் அதிகம் விரும்பி கேட்பேன்